ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமராவுக்கு பதிலாக நிறையா டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு செல்ஃபி ஸ்டிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனால் மோஸ்ட்லி நம்மளோடய ஃபேஸை நம்ம காட்டுறதுக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த மௌண்டனில் வ்ளாக் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இல்லைனா வந்து அதர் கண்ட்ரிஸில் வ்ளாக் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு பைக் ரைடர்ஸுக்கு இவங்கள்லாம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதனால் என்ன யூஸ் இருக்குன்னால் நம்மளோடய ஃபோகஸ் வந்து நம்மள நம்மள நம்மள சுற்றி இருக்கற இடத்த ஃபோகஸ் போகாம நம்மள அதிகமாக ஃபோகஸ் பண்ணுறதுக்காக செல்ஃபி ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து ட்ரைபேடை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எப்போயுமே வெ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸில் இருக்கும் இல்லைனா மேரேஜ் ஃபோட்டோஷூட்ஸில் இருக்கும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸில் இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ஒரு ச்ச ஃபுட் ஒரு ஃபுட் வ்ளாக் பண்ணுறவங்களாம் வந்து அதிகமாக வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் வந்து நம்மள நம்மள தாண்டி ஃபோகஸ் வேறு எங்கேயும் போகக்கூடாது கேமரா முக்கியமாக ஷேக் ஆகாம இருக்கணும் அதுக்காக வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொடை யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனால் லைட் வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட்டாகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இண்டோரில் தான் மேக்ஸிமம் கொடைலாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் இண்டோரில் வ வந்து லைட் லைட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக நம்ம நம்மள நம்மள கரெக்டாக ஃபோகஸ் ஆகி நமக்கு நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளியராக தெரிகிறதுக்காக லைட்டிங்கு இது வந்து கொடை வந்து யூஸ் பண்ணுவாங்க அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து அவுட்டோரில் கொடை யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் வந்து அவுட் அவுட்டோரில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நேச்சுரலாகவே லைட் செட்டிங்கெலாம் இருக்கனால் அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஃபோட்டோ எடுக்கிறவங்க கேமராவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எடுப்பாங்க இது இல்லாமல் லென்ஸ் இருக்குது லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனால் பர்டிகுலராக ஒரு பறவையோ இல்லைனா ஒரு ஃப்ளவரையோ ஒரு செடியையோ ஃபோகஸ் பண்ணி அதை வந்து எச்டியோ ஃபோர்கேவாகவோ அதை வந்து எடுக்கிறதுக்காக லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கேமரா எடுக்க கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்க கேமரா மட்டும் முக்கியம் கிடையாது அதைச் சார்ந்த அன்றாட டூல்ஸ்களும் எல்லாமும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள்